எங்கள் குடும்பத்துலன்னு எல்லோரும் ஒட்டுக்க இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னால் இந்தமாதிரி தியேட்டருக்கு போவோம் படம் எல்லாம் பார்ப்போம் அதுமாதிரி இந்த ஞாயித்துக்கிழம இந்தமாரிலாம் வந்ததுன்னா நமக்குத் தேவையான உணவெல்லாம் சே சாப்பிடுவோம் அதாவது சிக்கன் மட்டன் மீன் இந்தமாரிலாம் எடுத்து அவிங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எடுத்து யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுமாதிரி பார்த்து எல்லாம் சமைத்து சாப்பிடுவோம் நண்பர்களுடன் எல்லாம் இருக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் அந்த தருணங்கள் எல்லாம் வந்து பார்த்தா சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னால் இப்போது நிறைய பேர் நிறைய நண்பர்கள் சேர்ந்தாங்கன்னா பைக் எடுத்துட்டு எங்காது வெளியே போவோம் அங்கே இங்கே போவோம் நமக்கு எங்காது எங்கேங்க தேவைப்படுதோ அதுமாதிரி ட்ரெக்கிங் இந்தமாதிரி எல்லாம் நல்லா சுற்றி பார்ப்போம் இங்கே பக்கத்தில் ஊட்டி இந்தமாரிலாம் இருக்குறதுனால் எதோ ஒன்று லீவ் டைமுலேலாம் அங்கே இங்கே எல்லா பக்கமும் போயிட்டு இருப்போம் இது ரொம்பவுமே நம்ம மனதுக்கு சந்தோஷமா இருக்கும் அது போக இயற்கை இது எல்லாம் பார்க்கும்போது என்னென்னால் நமக்கு ம மனதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு நிம்மதியான இதை வந்து பிரதிபலிக்கும் அதுவும் இல்லாமல் பசங்களோடு பே நண்பர்களோடு பேசும்போது என்னென்னால்